அன்றாடம் உ உரையாடலில் தமிழ்மொழியில் மக்கள் பயன்படுத்துகின்ற சில பொதுவான சொற்றொடர்கள் வழக்கு சொற்கள் என்னென்ன தமிழ்மொழியில் டெய்லியும் மக்கள் வந்து நார்மலாக பேசிட்டு தான் இருக்காங்க அதில் சொற்றொடடா வழக்கு சொற்களாக எதுவும் பேசுகிறது இல்லை வாங்க போங்க என்னாங்க சென்றேன் வந்தேன் போனேன் அந்த மாதிரி யாராவது தமிழை தமிழ் வாத்தியார் மட்டும்தான் இலக்கணமாக பேசுவாங்க வீட்டில் கூட ஆனால் இருக்கிற மக்கள் வந்து டெய்லியும் என்னா மாதிரி நார்மலான தமிழ் என்னா பேசுகிறாங்களோ பாஷை என்ன பயன்படுத்துகிறாங்களோ அது தான் பயன்படுத்துகிறாங்க உதாரணமாக யாருனா பக்கத்து வீட்டுக்காருக்கிட்ட என்னாங்க சாப்பாடு சாப்பிட்டாச்சான்னு தான் கேட்குறாங்க ஏங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சமையல் அந்த மாதிரி யாரும் கேட்கறது இல்லை என்ன சாப்பாடு செஞ்சீங்க சாப்பிட்டங்களா போயிட்டாங்களா பசங்க இல்லை போயிட்டாங்களா போ வந்தாளா போனாளா அந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க யாரும் வந்து தமிழை வந்து சொற்றொடர்களாவோ இல்லை இலக்கணமாகவோ பேசுறதில்ல தமிழ் வாத்தியார் தமிழ் டீச்சர்ஸ் மட்டும் தான் அவுங்களுக்கு பசங்களுக்கு பாடம் ஸ்கூலில் சொல்லிக்கொடுத்து சொல்லிக்கொடுத்து வீட்டில் வந்தாலும் அதை வந்து அந்த தமிழை வந்து தெளிவாவும் பேசுவாங்க எல்லாம் இலக்கணமாகவும் பேசுவாங்க வெளி ஆளுங்கிட்ட கூட வணக்கம் வச்சிட்டு என்னாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க போகலாம் அந்த மாதிரி நல்ல தூயத்தமிழில் அவங்க க்ளாஸ் எடுக்கிற மாதிரி தமிழ் மொழிய பேசுவாங்க நாங்களாம் வீட்டில் எல்லோருமே வாம்மா எங்கள் அம்மாவை இப்போ கூட நேம்மா வாயேம்மா தான் சொல்லுவேன் ஆனால் வேறே ஆள் அம்மாவானா அம்மா வாங்கம்மா சொல்லுங்கம்மா அப்படி சொல்லுவேன் ஏன்னா சின்ன வயசிலேந்தே அது கூப்பிட்டு பழகுனதுனால என்னால் அதில் வந்து மாற்றிக்கவும் முடியல புதுசாக கூப்பிட்டா அது ஒரு மாதிரி அந்நியமாக நான் யோசிக்கிறேன் எங்கள் அம்மாவை மட்டும் வாயேம்மா போயேம்மா தான் சொல்லுவேன் எங்கள் அப்பாவும் வாப்பா போப்பா சொல்லுவேன் ஆனால் வேறே வெளி ஆளுங்களை எங்கள் பெரியம்மாவை கூட பெரியம்மா வாங்க பெரியம்மா அப்படி தான் சொல்லுவேன் இது மாதிரி பேசி பழகுன வார்த்தையை வந்து எப்போவும் மாற்ற முடியாது